விவசாயத்துக்கு நீர் ஆதாரம்னு பார்த்தீங்கன்னாகா நீர் ஆதாரம் நிலத்தடி நீரே முக்கியமானது நிலத்தடி நீரை பாதுகாத்தால் நீர் ஆதாரம் போதுமானது நிலத்தடி நீரை பாதுகாக்கணுன்னால் எப்படின்னாக்கா உரிய நேரத்தில் பெய்கின்ற மழை நீரை நாம் சேமித்தாலே அதுவே நம்மளுக்கு போதும் அந்த மழை நீரை முறையான முறையில் நம்ம வந்து சேர்த்து நிலத்தடி நீரை பெருக்கினால் விவசாயத்திற்கு போதுமான நீர் ஆதாரம் முழுவதுமாக அதில் இருந்து கிடைத்துவிடும் தண்ணீருக்கான எந்த ஒரு பிரச்சினையும் வராது அதனால் வந்து முக்கியமான நிலத்தடி நீரை சேமிப்பதற்கான உண்டான வழி முறைகள் என்னென்றுபார்த்தீங்கன்னாகா கடலில் சேராத வண்ணமுள்ள ஆற்று படுகைகளை சீர்ப்படுத்தி தூர்வாரி அதனால் ஆற்று வளத்தை மேம்படுத்த வேண்டும் ஆற்று வளத்தை மேம்படுத்துன்னால் ஆற்று நீர் பெருகும் ஆற்று நீர் பெருகினால் நிலத்தடி நீர் பெருகும் நிலத்தடி நீர் பெருகினால் விவசாயத்திற்கு உண்டான நீர் ஆதாரம் பெருகும் அதனால் வந்து போதுமான நீர் அமையும் அதிலும் மழை பெய்யும் காலத்திலெல்லாம் வந்து உள்ள நீர் நிலைகளை மேம்படுத்தி அதில் முறையான முறையில் நீர் ஆதாரங்களை சேமித்தால் போதுமான அளவிற்கு நமக்கு நிலத்தடி நீரும் கிடைக்கும் விவசாயத்திற்கு உண்டான நீரும் கிடைக்கும்